இப்போ வந்து சட்ட சேவகர் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கிங்க ஸோ இதில் வந்து நான் வந்து காவல் துறை எடுத்துக்குறேன் கிராமப்புறத்தில் வந்து என்ன தான் வந்து இவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து கண்டிப்பாக வந்து அவங்க மதிச்சு அதை ஏற்றுக்குற மாட்டாங்க ஜஸ்ட் அது ஒரு லெட்டராக மட்டும்தான் இருக்கும் அந்த லெட்டர் நம்ம வாங்கி ஜஸ்ட் அது டேபிள் மேலே வச்சிவிட்டா அவுங்க ஒர்க் முடிஞ்சிச்சு வில்லேஜ் சைடில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ஸ் எல்லாமே இப்போ வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் வந்து அது எந்த யூஸ்ஸுமே இல்லை அவங்க ஜஸ்ட் வராங்க போகறாங்க ட்ராவல் பண்ணுறாங்க அப்போ அந்தமாதிரி மட்டும்தான் அந்த போலீஸ்காரங்க இருக்காங்களே தவிர அவங்களால் அந்த ஊர் மக்களுக்கு வந்து எந்த ஒரு ஹெல்ப்புமே வந்து கிடையாது அதே விஷயம் வந்து இப்போ ஒரு விவசாயி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் போய் கேஸ் போடுகிறான் கோர்ட்டில் அப்படினா அவன் வந்து அந்த அவன் இடத்துல ஜட்ஜ் கரெக்டாக இருக்கணும் அவர் ஆப்போசிட் சைடு ஆப்போசிட்டில் அமௌண்ட் வாங்கிட்டார் அப்படினா அந்த இடத்துல அக்ரிகல்ச்சர்க்கும் ஒர்த்து கிடையாது நீங்கள் என்ன தான் நம்ம அக்ரிகல்ச்சருக்குகொசரம் போய் நின்று சண்ட போட்டு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பூமி ஃப மூவி சூப்பராக இருக்கும் ஸோ அதில் பார்த்திங்கன்னா அப்போ வந்து மேக்ஸிமம் அக்ரிகல்ச்சர் லேண்டில் ஃபுல்லாகவே இவங்க வீடு கட்டிருவாங்க கெமிக்கல்ஸ் அந்த அக்ரிகல்ச்சர்ஸ்க்குள்ளே வந்துரும் ஹாஸ்பிட்டல்ஸ்ஸோட கெமிக்கல்ஸ் இந்தமாதிரி நிறைய விஷயங்கள் நடந்து நீதிமன்றம் இத்து இதனால வந்து அந்த ஊரே பாதிக்கப்படுது பட் நீதிமன்றத்துக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷியமாகவே தெரியலை ஒரு ஆக்டர்ரோட பொண்ணு இறந்துட்டா அப்படினா அத ஒரு ஹாட் நியூஸ் ஆக்குறது அது அட் தி செகண்ட் செகண்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா யாராச்சும் ஒருத்தன் ஒரு நம்ம ப்ரெசிடெண்ட் வந்து கோயம்புத்தூர் வரைக்கும் வரார் அப்புடின்னா அதை ஒரு நியூஸ்ஸாக போடுறது இதெல்லாம் அது ஒரு ஹீரோயின் வந்து ட்விட்டரில் அப்டேட் எதாச்சு கொடுத்தா உடனே அதை எடுத்து போடுறது இது மட்டும்தான் நம்மளோட நாட்டில் வந்து இப்போ வரைக்கும் தெரிஞ்சிக்கிட்டுருக்கோம் தவிர அந்த கிராமத்தில் இருக்க மக்களுக்கு வந்து எவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க அவங்க என்ன தான் காவல் நிலையம் போய் அங்கே கொடுத்தாலும் அதை அதையும் மீறி கா ஸ்டேஷன்லருந்து ஹை கோர்ட்டுக்கு அந்த சீட் போனாலும் அந்த ஆப்போனன்ட் பார்ட்டிகிட்ட அந்த ஜட்ஜ் வந்து அமௌண்ட் வாங்கிட்டாருன்னா நமக்கு எந்த வே ஒரு வேல்யுமே கிடையாது ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் அக்ரி க அவங்கள வந்து நம்ம சப்போர்ட் பண்ணனும் கிராமப்புற மக்களை வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நமக்கு தான் நல்லது ஏன்னா அக்ரிகல்ச்சர் வந்து அவங்க சைட்ல தான் இருக்கு ஸோ அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணனும்